ஹலோ அக்கா கொத்தனாருங்களா அக்கா வீடு ஒன்று கட்டணும் அதான் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் வேணும்க்கா அது கேட்கலான்ட்டு இப்போ கால் பண்ணிணேக்கா ஆமாக்கா அக்கா புரியலை எத்தனை பேருக்குனா எத்தனை பேருக்கு புரியல அக்கா அதை எப்படி சொல்கிறதுனு எப்போது ஆ இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து ஸ்டார்ட் பண்ணலானு இருக்கிறேக்கா அக்கா மூணு சென்ட் இருக்குதுக்கா இடம் மூணு சென்ட் கட்டுறதா இல்லை ரெண்ட்ரை சென்ட் கட்டுறதா அது நீங்கள் வந்து பார்க்கணுக்கா கொஞ்சம் நேரில் வந்து பார்த்துடுங்க ஆ அக்கா அவ்வளோ ஆ அவ்வளோ இருக்கும்கா அவ்வளோ இருக்கும் ஐம்பது லட்சம் கேட்டுருக்கேன் ஆ அதான்க்கா அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணும் ஆ டஸ்ட்டு தான்க்கா ஆமாம் செங்கல்லு தான்க்கா செங்கலில் செங்கலில் தான்க்கா கட்டணும் ஆமாக்கா எ எ எல்லாமே செங்கல் தான்க்கா ஆமா ஸ்டார்டிங்கிலேருந்தே அக்கா அது ஏழ்ரூபா ஓகேக்கா ஆ கா ஆ ஆ ஓகே ஓகேக்கா ஆ கா ட்ரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து தானக்கா வரும் சரி சரிக்கா ஓகே ஓகேக்கா அப்போ சிமெண்ட்டு சிமெண்ட்ல்லாம் ஆ அது ரெகுலராவே எல்லாரும் கேட்கறது தான் அதை கொடுத்துர்லாம்க்கா அப்பறோம் சிமெ சிமெண்ட்டல்லாம் ரேட்டு ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ரேட் வருது அது ஒட்டுக்கையா இறக்கறதா இல்லை கம்மி கம்மியாக இறக்கிக்கலாமா சரி சரிக்கா வேறு எந்த சிமெண்ட்டும் செட் ஆகாது ஆ சரி சரிக்கா ஆ சரி சரிக்கா அப்போ இரும்புக்கா இரும்பு ரேட் எந்த பிரச்சினையும் வராதுல்லை இரும்பும் ஒரே ரேட் இருக்குதுமா ஆ ஆ ஓகே ஓகேக்கா நீங்கள் அப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கலால்லக்கா காண்ட்ராக்ட் மாதிரி எடுத்து நீங்கள் செஞ்சு கொடுத்துறீங்களா முழுசா நீங்களே எடுத்து செஞ்சி கொடுத்துட்டா நான் ஒரே இதாக பே பண்ணி

ஓகே ஓகேக்கா ஓகே ஓகேக்கா இப்போ நீங்கள் நேரில் வந்து சைட்டை பார்க்குறீங்களா ம் ஓகேக்கா எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க ஓகேக்கா ஓகே ஓகேக்கா நீங்கள் நாளைக்கு வரும் போது கால் பண்ணுங்கள் ஆ ஓகேக்கா ஆ ஓகேக்கா